யோகாவை பற்றி எனக்கு எப்படி தெரியுன்னா நான் யோகா எப்போ பண்ண ஆரமிச்சேனா நான் ஸ்கூல் படிச்சுட்டுருந்தேன் அப்போ ஒரு செவன்த்தோ எய்த்தோ படிச்சுட்டுருப்பேன் அப்போ எங்கள் இங்கிலீஷ் சார் ஒருத்தவரு இருக்கார் அவர் என்னென்னா வந்து எப்போ பார் கிளாஸ்க்குள்ள வந்து வரும் போதெலாம் நாங்கள் சத்தம் போட்டுகிட்டே இருப்போம் அப்படி சத்தம் போட்டுகிட்டு இருக்கும் போது அவரால வந்து எங்களை வந்து கன்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணுவாருனா அவர் வந்து எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லுவாரு சொன்ன உடனே ஒரு நிமஷம் கண்ண மூடுங்க கண்ண மூடி நல்லா மூச்சை இழுத்து விடுங்க இழுத்து விட்டு திரும்பி வந்து கொஞ்சம் மேலே நல்லா இழுத்து அதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது ஒரு பத்து பதினைஞ்சி வாட்டி செய்ய சொல்லுவாங்க சொல்லும்போ செய்வோம் அதேமாரி செஞ்ச உடனே திரும்பி பார்த்தா நாங்கள் யாருமே வந்து சவுண்ட் போட மாட்டோம் அந்தமாதிரி வந்து சார் டெய்லியுமே எங்களை செய்ய சொல்லுவாரு அந்தமாதிரி செய்யும் போது எனக்கு ஒரு ஸ்டேஜுயில் வந்து நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும் போது அந்தமாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன் செஞ்சு பார்க்கும் போது அது ஒரு மனசு நல்லா அமைதியாக இருக்கும் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சின எங்கள் அம்மா என்ன அடிச்சுட்டாங்க எங்கள் அப்பா என்ன அடிச்சுட்டாரு திட்டிட்டாரு போயிட்டாரு அப்படின்னா ரொம்ப கோவம் வரும் அந்தமாதிரி நேரத்துலெலாம் போய் ஓடி போய் தனியாக உக்கந்துப்பேன் உக்காந்துருக்கும் போது அமைதியா அப்டியே நா பேசாம கண்ண மூடிட்டு மூச்ச இழுத்து உட்டுட்டு அப்டியே ஒரு ஆஃப்பனவர் உட்காந்துருப்பேன் உட்காந்துருக்கும் போது அந்த கோவமும் போயிடும் அந்த டென்ஷனும் போயிடும் அழுகை எதாது இருந்தாலும் வந்து போயிடும் அப்படிதான் நான் வந்து செய்ய ஆரமித்தேன் ஆனால் என்ன வந்து யோகா செய்கிறதுக்கு வந்து என்ன தூண்டுனது யாருனா எங்கள் சாரு தான் எங்கள் சார் வந்து டெய்லியும் சொ அதேமாரி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுலேருந்து யோகா செய்ய ஆரமிப்பேன் இன்னமும் சரி எனக்கு ஏதாவது லைஃப்பில் பிரச்சின எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து யோகா பண்ணுவேன் யோகா பண்ணிட்டேனா அப்படியே மைண்டு ரிலாக்ஸாக ஆகிடும்